இந்தக்காலத்தில் குடும்பத்தில் நிறைய பேர் விவசாயம் செஞ்சிகிட்ருக்காங்க ஒருசில பேர் இன்னும் விவசாயம் செய்யல காரணம் வந்து படிச்சுட்டு அவங்க அவங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலையை தான் பழகுறாங்களே தவிர வேலை விவசாயம் நம்மளுது இருக்கு நம்ம விவசாயத்தை செய்யணும் அப்படின்ட்டு எந்த ஒரு ஈடுபாடும் இல்லாம இருக்காங்க ஆனால் படிச்சுட்டும் ஒருசில பேர் வந்து படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் வந்து இன்னைக்கு விவசாயம் செய்கிறேன் எனக்கு அந்த விவசாயம் செய்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டும் இருக்காங்க நிறைய பேர்